நான் சின்ன வயசுலே சமையல் கற்றுக்கிட்டேன் எங்கள் பாட்டிக்கிட்டே சமையல் கற்றுக்கிட்டு சமையல் செய்ய சமைக்க ஆரம்பித்தேன் நிறைய விஷயங்கள் சமைக்கின்றத பற்றி எங்கள் பாட்டிக்கிட்ட அம்மாக்கிட்டேயும் கேட்டு தெரிஞ்சு ஒன்று சின்ன சின்ன சமையல்லாம் செய்ய கற்றுக்கிட்டேன் எனக்கு சின்ன வயசுலே சமைக்கின்றது ரொம்ப பிடிக்கும் தக்காளி சாதம் ரவை உப்புமா இதெல்லாம் நான் சின்ன வயசுலே செய்ய கற்றுக்கிட்டேன் தோசை தோசை ஊற்ற கற்றுக்கிட்டேன் சமையல்னா எனக்கு சின்ன வயசுலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன் நான் முதல்ல செஞ்சது ரவை உப்புமா கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் கொழ கொழப்பா த முதலில் செய்யக்குள்ள வந்தது அதுக்கப்புறம் செய்யம் மோ செய்ய கொஞ்ச கொஞ்சமா க தெரிஞ்சு செய்ய போது கரெக்டாக கரெக்டான பக்குவத்தில் வந்தது நன்றாகவும் இருந்தது எனக்கு தெரிஞ்சதை இப்பொழுது என் மகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நன்றாக சமைக்கவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நன்றாக சமைக்க எல்லாம் தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் நல்லா செய்கிறேன் முதலில் நான் சின்ன வயசில் இருந்தே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்ததால் ஊருக்கு போகும் போதெலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்